ஹலோ நீங்கள் சமையல் காரன் கணேசனாங்க எங்கள் ப எங்கள் பையனுக்கு கல்யாணம் அதுக்கு காலைல டிஃபன் செஞ்சிக் கொடுக்கணும் மத்தியானம் சமையல் செஞ்சித் தரணும் என்னென்ன செஞ்சு எப்படி கேட்குறீங்க என்ன எப்படி யா ஆ ஆ

ஆ சரி

கால் காலையில் ஒரு ஐந்நூறு பேர் வருவாங்க ஐந்நூறு பேருக்கு பொங்கல் பூரி இட்லி உப்மா உப்மா செஞ்சிக் கொடுங்க உப்மா போண்டா போண்டா வட எதாவது ஒன்று பண்ணிக் கொடுக்கணும்

ஆ சாமான்லாம் சாமான்லாம் எழுதிக் கொடுக்குறீங்களா சாமானு அதோட ஒரு மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஐந்நூறு பேருக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணும் சாம்பார் சாப்பாடு சாப்பாடு ரசம் மோர் சாம்பார் காரக் குழம்பு ரசம் மோர் கூட்டு ரெண்டு கூ கூட்டு கூட்டு கொ செஞ்சித் தரணும் சரிங்க சரி சரிங்க சரி வைக்கிறேன்